நான் எனது மகளை கல்லூரியில் பார்ப்பதற்க்காக செல்ல கேப் புக் செய்தேன் நான் கிருஷ்ணகிரி செல்லும் வழியில் எதிர்பாராத விதமாக சாலை ஓரத்தில் உள்ள மரம் முறிந்து விழுந்ததால் போக்குவரத்து நெரிசல் ஏற்ப்பட்டுள்ளது என்று கூறினார்கள் அதனால் மாற்று வழியில் சென்று எனது மகளை பார்க்க வாகன ஓட்டியிடம் கேட்டேன்